குழந்தைகளுக்கு தமிழ்மொழியை கற்பிப்பதுங்கறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு விஷயம் தமிழ்மொழி தான் இருக்கிற எல்லா மொழியிலையுமே ரொம்ப மூத்த மொழியாவும் திகழுது எந்த மொழி உருவாகறத்துக்கு முன்னாடியும் முதலில் தோன்றுனது தமிழ்மொழி தான் அப்படிப்பட்ட சிறப்புடைய தமிழ்மொழியை வந்து குழந்தைகள் கற்றுக்கக்கூடாது கற்பிக்கக்கூடாது அப்படிங்கறது வந்து ஒரு தவறான செயலாகதான் எனக்கு தெரியுது இந்த தமிழ்மொழியில் வந்து வார்த்தை பொருள் உச்சரிப்பு எழுத்து அப்படி இந்த எல்லாமே ஒன்றா இருக்கிறது வந்து தமிழ்மொழியில் மட்டுந்தான் வேறே எந்த மொழியிலியும் வந்து வார்த்தை பொருள் உச்சரிப்பு எழுத்துங்கறது வந்து ஒன்றா இருக்காது உதாரணத்துக்கு வங்கின்ற வார்த்தையை எடுத்துக்கிட்டோம்னால் வ ங் கி அப்படின் தனி தனியாக சொன்னாலும் அந்த வங்கின்ற வார்த்தை வருது இதே ஆங்கிலத்தில் பேங்க் அப்படின் சொன்னோம்னால் பி ஏ என் கே அப்படினா அந்த பேங்க்குன்ற உச்சரிப்பு வராது இது மாதிரி நிறைய சிறப்புக்கள் வந்து தமிழுக்கு இருக்குது தமிழ்மொழியில் இருக்கிற ழ் அப்படிங்கற வார்த்தையை ழ் பழத்துக்கு வர ழ ழ் அப்படிங்கற வார்த்தையோட சிறப்பு வந்து வேறே எந்த மொழியிலியுமே எந்த வார்தைக்குமே கிடையாது இது வந்து வெறும் தமிழ்மொழயில் மட்டும் தான் இருக்குது தமிழ் தமிழ்ச்செல்வன் தமிழன் என்று ந எந்த பேர் வச்சாலும் அதில் தமிழ் அப்படிங்கற வார்த்தை இருக்குது அதேமாதிரி வேறே எந்த மொழிகள்லியும் வந்து அந்த மொழியயே ஒருத்தருக்கு பேராக வந்து யாருக்கும் வைக்கக்கூடிய தன்மை வந்து கிடையாது அதே மாதிரி எழுத்து சொல் யாப்பு அணி அப்படிங்கற எல்லா உலக மொழிகளிலிருந்தும் பொருளுக்கும் இலக்கண பொருளுக்கும் இலக்கணம் வைத்திருக்கும் ஒரே தமிழ்மொழி மட்டுமே எனவே தமிழ்மொழி வந்து ஐந்திலக்கணம்னு இதை வந்து சொல்கிறாங்க கல் தோன்றி மண் தோன்றாக் காலத்தே வாளோடு முன்தோன்றி மூத்தகுடி தமிழ் அப்படி இருக்கிற மூத்தக்குடியை மூத்தக்குடி தமிழை குழந்தைகள் வந்து கற்றுக்கக்கூடாது அதை வந்து அவங்களுக்கு கற்பிக்கக்கூடாது தேவைல்ல அப்படினு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் அது வந்து சரி கிடையாது ஏன்னா குழந்தைகள் வந்து மற்ற மொழியும் கற்றுக்கட்டும் அது தவறு கிடையாது இருந்தாலும் அவங்களோட தாய்மொழி தமிழ் அப்படிங்கறப்ப அது கற்றுக்குறது வந்து ஒரு தப்பே கிடையாது தமிழ்மொழி வந்து பல அயல்நாட்டு மக்களாலேயும் வந்து விரும்பப்படுது உதாரணத்துக்கு இந்த நெட்ஒர்க்கில் சாதாரணமாக சோஷியல் மீடியாலலாம் பார்த்தோனா சில சீனர்கள் வந்து தமிழ்மொழியை அவ்வளோ அழகா தூய்மையா பேசுகிறாங்க என்னாதான் தமிழ்மொழி நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் பேசினாலும் அது வட்டாரம் ஒரு ஒரு வட்டாரத்துக்கும் வந்து வேறே வேறே மாதிரி பேசப்படுது இருந்தாலும் அந்த சீனப்பெண் வந்து அந்த தமிழ்மொழியை பேசும்போது அதை அவ்வளோ அழகாவும் தெளிவாகவும் ஒவ்வொரு வார்த்தை உச்சரிப்பும் தெளிவாகவும் அழகாகவும் இருக்கறதை வந்து நிறைய பேர் ரசிக்கிறாங்க அப்படி நினச்சி சந்தோஷப்படுறப்போ நம்ம ஏன் அதை நம்ம மக்களுக்கும் தெளிவாக சொல்லித்தரக்கூடாது அதே போல் தமிழ்மொழிங்கறது வந்துட்டு தமிழ்நாட்டிலியே நிறைய பேருக்கு வாசித்து அதை எழுத தெரியலை அது வந்து இன்னவரையும் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது சில பேர் தமிழ்நாட்டில் தமிழ் தமிழில் தான் பேசிக்கிட்டிருப்பாங்க சின்ன வயசில் இருந்து அவங்க வ குழந்தைலந்தே தமிழ் தான் பேசிக்கிட்டிருப்பாங்க ஆனால் எழுத சொன்னோம் ஒரு வார்த்தையை எங்கேயாவது எழுதி இருக்குது அதை படிக்க சொன்னோனால் அவங்களுக்கு படிக்க தெரியாது அப்படி இருக்கிற மக்களுக்கு சின்ன வயசில் ஒழுங்காக சொல்லி கொடுத்துருந்தா அவங்க வந்து இப்போ பெரியவங்களாக இருக்கிறப்ப ஒழுங்கா படிப்பாங்க இல்லையா அப்போ வர தலைமுறை வர குழந்தைகளுக்கு ஒழுங்கா நம்ம தமிழ் கற்றுக் கொடுத்தோம் அப்படினா தமிழ் எழுத்து பூர்வமாகவும் ரொம்ப ஃபேமஸ் ஆகும் அதே மாதிரி பேசுவதும் பேச்சு நடையிலியும் ரொம்ப பிரபலமாக ஆகும் அப்படிங்கறது வந்து என்னோடைய கருத்து